ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோடு ட்ரிப்பு ட்ரிப்புக்கு போய்ருந்தோம் அப்போது வந்து நான் அப்போ சின்ன பிள்ளையா என்ன அப்போ தான் தேர்டு ஸ்டாண்டர்டு படிச்சிட்டுருந்தேன் அப்போது வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ரோஜா செடி சின்ன நான் ரொம்ப அடம் பிடிச்சுட்டே இருந்தேன் அதனால் வாங்கிக் கொடுத்துட்டாங்க அதை வளர்க்க ஆரம்பித்தேன் ஊருக்குப் போய்ட்டு வரும்போது எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டுக்குப் பின்னாடி போய் வெச்சுருந்தேன் வெச்சு ஃபர்ஸ்ட்டு கப்புலேயே தான் வெச்சு வளத்துட்டுருந்தேன் அப்புறமா சொன்னாங்க கப்புலேயே வெச்சு வளர்த்தா பெருசாகாது அப்படின்னு சொல்லவும் சின்ன குழி தோண்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருந்துச்சு அந்த மரத்து பக்கத்தில் வைச்சேன் அது அப்புறமா டெய்லியும் தண்ணி ஊற்றி ஊற்றி வளத்துட்டுருந்தேன் அதை தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நாள் வெச்சு சின்னதாக ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் போல் வளரவே இல்லை காய்ஞ்சு போயிடுச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊத்திட்டே இருந்தேன் அப்புறமா நான் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு அது வளரும் நீ அதை ஒன்றும் பண்ணாமல் இரு தண்ணி மட்டும் ஊற்று அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி தண்ணி ஊற்றி வளத்துட்டுருந்தேன் வளந்துட்டுருந்துச்சி அதுவும் அப்புறமா ஒரு ஃபோர் டேஸுக்கப்பறம் பார்த்தா லைட்டாக வளர ஆரம்பித்துச்சி வளந்துட்டுருந்துச்சி அப்புறம் நல்லா இருந்துச்சு நிறைய வளர்ந்துச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடியாக வாங்கி வைக்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு செம்பருத்திச்செடி அது தான் நான் வாங்கி வைச்சேன் அதுக்கப்புறம் அதுவும் அந்த மாதிரி தான் குட்டியாக இருந்துச்சி அப்புறம் வளர்ந்துச்சி அப்படி வளர ஆரம்பித்து நிறைய பூவெல்லாம் பூக்க ஆரம்பித்திருச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் செடி அவங்களும் நிறையா இருக்கும்போது வெட்டிப் போடும்போது அந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வெச்சு அதுக்கு வந்து கல் செங்கலெல்லாம் வெச்சு ஒரு இதுமாதிரி ஷேஃப் மாதிரி செஞ்சு அதில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தேன் அது பார்த்தா அழகாக இருக்கும் அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வெச்சு அது கூட எல்லாம் நிறைய பூவெல்லாம் பூக்க ஆரம்மிச்சிடுச்சி செம்பருத்தி ரோஜா அப்புறம் கனகாமரம்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பூ அந்த பூ அப்படின்னு பார்த்து கனகாமரம் அப்புறம் மல்லிகைப்பூ அரும்பு சந்தன முல்லை அப்டின்னு நிறைய பூச்செடி வைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் மரத்துலேயும் தேக்கு மரம் ஏதோ கல்யாணத்தில் மேரேஜு ஃபங்க்ஷன் போனப்போ அங்கே கொடுத்துருந்தாங்க கல்யாணத்தில் அந்த மரத்தையும் எடுத்து வந்து ஒரு தேக்கு மரம் மூணு வைச்சேன் ஆனால் அது வந்து ரெண்டு வந்து ஏதோ கீழே விழுந்துச்சா இல்லை என்னனு தெரியலை வளரலை ஒரே ஒரு இது மண் மரம் மட்டும் வளர்ந்து வந்துடுச்சி இப்போது வந்து அது பெருசாக ஆகிடுச்சி பெருசாக ஆகி நிறைய நிழல்லாம் தருது நான் அப்புறம் வந்து தென்னைமரம் தென்னைமரம் நான் குட்டியாக இருக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போது வைச்ச மரம் இப்போது வந்து தேங்காய்லாம் காய்க்க ஆரம்பித்திருச்சி அந்த மாதிரி நிறைய கார்டன்லாம் வெச்சு நிறைய பூச்செடி வெச்சு வளத்துட்டுருந்தோம் அதுக்கு காலையிலேயும் தண்ணி ஊற்றுவோம் ஈவினிங்கும் மறக்காமல் தண்ணி ஊற்றுவேன் அதே மாதிரி இது வீக்லி ஒன் டைம் அதாவது வாரத்தில் ஒரு தடவை போய் அந்த புல்லுலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிடுங்கி வெச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு வருவேன் நிறையா ரொம்ப தண்ணி ஊற்றமாட்டேன் லைட்டாக தண்ணி ஊற்றுவேன் வெயிலில் வெயிலில் இருக்கும்போது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்க வளர்க்க விடுவேன் அந்தமாரி வளந்துட்டுருக்கு இப்போ இன்னும் நிறைய செடி எனக்கு ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் ஒவ்வொரு செடி வாங்கி நான் வெச்சிட்டுருப்பேன் அதேமாதிரி வெச்சு நல்லா வளத்துட்டுருக்கேன் அது நல்லா செடிலாம் பூவெல்லாம் பார்க்கும் போது டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே டைமில் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கும்போதும் அந்த இடத்துக்குப் போய் நின்னா அதோட ஃபீலிங்க்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறது கஷ்டமே பறந்து போயிடுறா மாதிரி நல்லா ஒரு இது அமைதியாக இருக்கும் அது காற்றுலாம் நல்லாயிருக்கும் அந்தமாரி இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபைவ் டேஸுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செடி வாங்கி வெச்சுருக்கேன் செவ்வந்திப் பூன்னு சொல்வாங்கள்ல அது அந்த பூ வாங்கி வெச்சுருக்கேன் நட்டு வெச்சுருக்கேன் இப்போ தான் முளைக்கிது லைட்டாக துளிர்விட்டு வந்திருக்கு இனிமேல் அது மொளைச்சி அதுவும் நிறைய பூத்து இந்த மாதிரி பூவெல்லாம் இருக்கிறதுலாம் பூவெல்லாம் கட்டி ஃபோட்டோஸுக்குலாம் போடுவேன் பூ பறித்து விளையாடுறது சின்னப் பிள்ளைங்கள்லாம் பூ பறித்து விளையாண்ட்டுருக்குங்க அதுங்களோடு சேர்ந்து நானும் அந்த பூ வெச்சு விளையாடுவேன் ஆனால் கார்டன் அப்படி சின்னதாக இருந்த கார்டனுங்க ரொம்ப பெருசாக போய் இப்போ நிறைய செடி மரம் எல்லாம் உருவாகிருச்சி அவ்வளோ செடி இருக்குது